தையல் தைக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுன்னா இன்ஜி டேப்பு எல் ஸ்கேல்லு ப்ரென்ச்சி ஸ்கேலுன்னு ஒன்று தனியாக இருக்குது நூற்கண்டு பாபின் கேஸ்ஸு கத்தரிக்கோல் கத்தரிக்கோல் ரெண்டாக வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா ஒன்று பேப்பர் கட் பண்ணுறதுக்கு இன்னொன்று துணி கட் பண்ணுறதுக்கு பேப்பர் கட் பண்ணுற கத்திரிக்கோலை வச்சு நம்ம துணி வெட்ட முடியாது அது கரெக்டாக நம்மளால் கட் பண்ண முடியாது அந்த நூல் வந்து துணி வெட்டும்போது பேப்பர் கட் பண்ண நூல் அந்த க க கத்திரிக்கோலை வச்சு யூஸ் பண்ணோமுன்னால் வெளியில அப்படியே நீட்டு நீட்டாக தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ண நமக்கு தைக்கும்போதும் அது கஷ்டமாக இருக்கும் அதனால அப்படி பண்ணாதீங்கள் அதுக்கப்புறம் நாலு பாபின் கேஸ் நாலு அஞ்சு இந்த கேஸு வாங்கி வச்சிக்கணும் பாபின் வாங்கி வச்சிக்கணும் நம்ம அதில் நூற்கண்டு சுற்றிக்கிட்டே நாலு நாலு கலர் நூற்கண்டு இல்லை அஞ்சு கலர் ரெட்டு சிவப்பு மஞ்சள் பச்சை இந்தமாதிரி கலர் கலராக நம்ம நூற்கண்டு சுற்றி வச்சிக்கிட்டோம்னால் தேவைப்படும் பொழுது இப்போ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு போய்ட்டு அந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம க மிஷின்ல போட்டு சுற்றிக்கிட்டு அந்த கேஸ்ல அப்படி சுத்திகிட்ருந்தா அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதனால நம்ம வந்து பாபின்ல முன்னாடியே நம்ம நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து அதை சுற்றி வச்சிக்கிட்டோம்னா தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம் தையல் தைக்கிறதுல கம்பளி துணி இதெல்லாம் நல்ல அந்தந்த இப்போ கம்பளி துணின்னால் வேற ஊசி இருக்குது வேற நம்பர் ஊசி இருக்குது நம்ம சாதாரணமாக காட்டன்னா வேற துணி நைலான்னா வேற வேற ஊசி இருக்குது நம்பர் அது நம்ம கடையில் கேட்டு அந்தந்த துணிக்கு அந்தந்த ஊசி போட்டிங்கனால் மிஷின்ல ஊசி நு உடையாது இல்லைன்னா உடஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளால் துணி தைக்க முடியாது அப்படி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் துணி தைக்கணுன்னா ரெயிலர் மார்க்குன்னு ஒன்று இருக்குது அது வாங்கி அந்த ப்ளவுஸ்ஸுக்கு கழுத்து வளைவு வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த அதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னால் அந்த கழுத்து வளைவு வந்து அழகா வரும் உங்களுக்கு அப்படி பண்ணிக்கோங்கள் மிஷின்ல உஷா இருக்குது உஷா கம்பெனி இருக்குது ரம் ரம்யா இருக்குது நிறைய மிஷின் இருக்குது ஆனால் எனக்கு பெனிஃபிட் எனக்கு வந்து நான் வீட்டில வச்சிருக்கிறது வந்து ரம்யா தான் நல்ல கம்பெனி நான் பார்த்த வரைக்கும் அது நல்ல கம்பெனியாக இருக்குது நல்ல எனக்கு பெனிஃபிட் நல்ல யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே தேங்க் யூ